நான் வந்து காலேஜுக்கு ஊரிலேருந்து கும்பகோணம் பஸ் வரணும் ஸோ அந்த பஸ் வந்து எப்பயுமே ஸ்லோவாக வருவாங்க ஸ்லோவாக வரப்போது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப கூட்டம் க்ரௌடாக இருக்கும் கூட்டம் க்ரௌடாக இருக்கிறப் போது பஸ்ட்டு படியில் நின்றிட்டு அதுக்கப்புறம் சுவாமிமலை ஸ்டாப்பிங்கில் வந்தவுன்னே உள்ளே போவாங்க அது வந்து ரொம்ப கூட்டமாக மேலே ஹைட்டு பற்றாது ஹைட்டு பற்றாம ஒருத்த ஒருத்தவங்க மேலே ப்ரேக் அடித்து மேலே விழுந்துட்டு ட்ரைவர் எவ்வளோ ஃபாஸ்ட் ஒரு ட்ரைவர் ஃபாஸ்ட்டாக போவாங்க ஒரு ட்ரைவர் ஸ்லோவாக போவாங்க அததது ட்ரைவரை பொறுத்து ஆனால் பஸ்ஸு ஸ்மூத்தாக தான் போகும் அப்போ வந்து ப்ரேக் அடிக்கிறப்போது யாராச்சும் பின்னாடி வந்து பாய்ஸாக நிற்பாங்க கேர்ள்ஸ் எப்படி போய் அங்கே நிற்கிறது அங்கே நிற்கமாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு வந்து ரொம்ப ஸ்லோ ஒரு ட்ரைவரு இருக்காக அவர் எங்கள் மாமா தான் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுவார் ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்து காலேஜ் வந்து ஃபைன் அடிக்க விட்டுருவாரு என்னை எப்பயுமே அந்த கா அந்த பஸ்சில் வந்து அந்த பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வருவார் ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அந்த நே அந்த மேடெலாம் இருக்கில அதுலெலாம் பள்ளத்தில் மேட்லெலாம் ஓட்டு வர அழைச்சுட்டு வந்து செம்மையாக குலுங்கி குலுங்கி காலையிலேயே சாப்பிட்டது எல்லாத்தையும் வெளில எடுக்கிற அளவுக்கு ஓட்ருவார் இன்னொரு ட்ரைவர் செம ஃபாஸ்ட்டாக போவார் இங்கே ஸ்டார்ட் பண்ணிணார்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்டி மினிட்ஸிலே கொண்டுகிட்டு வந்து இங்கே விட்டுருவாரு விட்டதுக்கப்புறம் அப்பயே பழக்கம் போல் நான் காலேஜ் வந்துடுவேன் அந்த பஸ்சில் வந்து க முன்னாடி நிற்காத ஃபோன் பேசாத கையை நீட்டாத எல்லாமே சொல்லுவாங்க பேக் வந்து ஒருத்தங்கக்கிட்டே இப்போ நம்ம பேக் கொடுக்கறோனா பேகை கூடயே வாங்க மாட்டாங்க அந்த க்ரௌடில் செம திட்டு கேவலமாக திட்டுவாங்க அதையும் வாங்கிக்கணும் வாங்கினதுக்கப்பறம் அந்த பஸ்ஸு அப்பயும் ட்ராவல் பண்ணி நான் வந்து தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நான் வந்து தான் ஆகணும் அந்த பஸ்சில் வந்துட்டு அது வந்து அந்த பஸ்சில் வந்து போனோம் போகிறப்ப டிக்கெட்டு கேட்டால் டிக்கெட் தர அந்த பக்கம் இருப்பார் இந்தப் பக்கம் இருப்பார் டிக்கெட்டு வாங்கலை அப்படிங்கிறப்ப செக்கர் வருவார் செக்கர்கிட்ட மாட்டி அவருக்கு கொஞ்சம் ஃபைன் அடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வரணும் வேறு வழியே இல்லை எங்களுக்கு அந்த பஸ்சில் வந்து ஒரு ஒரு கண்டெக்டர் வந்து உள்ளே வருவாங்க ஒரு ஒரு கண்டெக்டர் வர மாட்டாங்க அந்த டைமில் எட்ஜிலே நின்றுட்டு டிக்கெட் டிக்கெட் இதை மட்டும்தான் கேட்பாரு நமக்கு தேவையான டிக்கெட்டை வாங்கிக்கணும் இப்போ அதுவும் காசு இல்லாத டிக்கெட்டுங்கிறப்போ நீங்கள் எத்தனை டிக்கெட்டு கேட்டாலும் தராங்க அதே பாய்ஸ்க்கு அப்படி டிக்கெட் தரவே மாட்டாங்க டிக்கெட் வந்து காசு கொடுத்தா தான் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க